நான் வந்து பைக்கிங் ரேஸ் வந்து போயிருக்கியானு கேட்குறீங்க ஆனால் எனக்கும் ரொம்ப நாள் ஆசை வந்து பைக் ரேஸ் வந்து ஓட்டணும்னு சொல்லிட்டுனு ஆனால் எங்கள் ஊரில் வந்து ரோடுங்கள் வந்து சரியில்லாததுனால் ரோட்லேயும் என்னால் வந்து ரேஸ் வந்து ஓட்ட முடியாது அது இல்லாமல் சரி அவ்வளோ சிட்டி அவ்வளோ பெரிய சிட்டியும் கிடையாது நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கனா எங்கேயும் ட்ராக் வந்து இருக்காது நம்ம வந்து ரேஸ் வந்து ரொம்ப சேஃப்பாக ஓட்டணும்னா அது வந்து பைக் ட்ராக்கில் ஓட்டினா தான் நம்ம வந்து சேஃப்பாக போய்விட்டு சேஃப்பாக வர முடியும் இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ட்ராக் இருக்குது ஆனாலும் அங்கே இருக்கிற எங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சா சரி பேமெண்ட் கட்டிவிட்டு அவங்க ரேஸ் ஓட்டிக்கிறாங்க நம்ம வந்து ரோடு சைடு ஓட்டினா வந்து சேஃப்பாக இருக்காது அதுவும் இல்லாமல் நான் பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பாக இருக்கும்